என்னுடைய ஸ்டென்த் அப்படின்னா வந்துட்டு நான் எக்ஸாம் டைம்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து உட்காந்து படிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தூங்குவாங்க எனக்கு வந்து பெர்ஸ்னலாக மற்ற எக்ஸாம் கூட நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு தெரியாது ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட் சப்ஜக்ட் அதனால வந்து நான் ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணுவேன் எனக்கே முடியல என்னாலேயே உட்காந்து படிக்க முடியல அப்படினாலும் நான் அந்த சப்ஜக்ட் அப்படிங்குறதுனால வந்துட்டு நான் ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணி என்னால் முடியாது ஆனாலும் நான் உட்காந்து படிப்பேன் ஏன்னால் அது எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி வேறே ஸ்டென்த்துனால் இந்தமாதிரி நம்ப நம்பளே வந்துட்டு நம்ப கண்ட்ரோல் பண்ணும் தே இப்போது நமக்கு படிக்க தோணாது நம்ப இப்ப புக் எடுக்க மைண்ட்செட்டே இருக்காது ஆனாலும் நம்ப போய் படிக்கணும் அப்படின்ற மைண்ட்செட் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு சப்ஜக்டில் தான் வந்துட்டு ரொம்ப இருந்துச்ச ஸோ அது தான் வந்துட்டு ஸ்டென்த் அப்படின்னு சொன்னால் அடுத்த வந்துட்டு பலம்னா அந்த இது தான் பலவீனம் அப்படின்னா வந்துட்டு நான் கொஞ்சம் சென்சிடிவ் அதுவும் இல்லாமல் நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய கஷ்டம் அதெல்லாம் சொல்கிறப்ப வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நிறைய இடத்துல வந்துட்டு நான் அடிபட்டிருக்கேன் ஒரு நாள் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் முன்னாடி அப்போது என்ன நடந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்காக சப்போர்ட் பண்ணி நான் வந்து அன்றைக்கி என்னோடய பேரன்ட்ஸ் கூப்பிட்டு ஹெச்எம் அவங்களா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதாவது எனக்காக இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்சுகாக வந்துட்டு இப் ஃப்ரெண்ட்சுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இது பண்ணாங்க ஸோ இந்த எமோஷ்னலாக அதெல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப அடிக்ட் ஆனதுனால எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்துட்டு நான் அங்கே இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டென்த்துனால் வந்து நம்ப நம்பளையே வந்துட்டு இது பண்ணிக்க கற்றுக்கணும் ஒரு விஷயம் நம்பளால் முடியாதுனாலும் நம்ம மைண்ட் வந்து அதை முடியும்னு நினச்சி நம்ம வந்து உட்காந்து அத படிக்கிறதில் இருந்து எல்லா வேலையும் பார்க்குனும் இது தான் வந்துட்டு என்னோட ஸ்டென்த் பலவீனம்னால் இது தான் மற்றவங்க வந்துட்டு அப்போது என்னை ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க பட் அது அவங்களோடய கஷ்டத்தையும் சொல்லி இது போய் வந்துட்டு ஒரு சான்ஸ் ஏன்னால் இப்படி சொன்னால் இவள் எப்படி பண்ணுவானு தெரியும் அதனால் அதே வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதை பற்றி வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு பட் அப்போது இருந்த மைண்ட்செட்டுக்கு அது தெரியாததுனால அது வந்து என்னோடய பலவீனம்